கிராமப்புற மக்கள் விளையாட்டுகள்னால் காலைலேயே அவங்க வயலுக்கு போய்விட்டு களைச்சி வேலை செஞ்சு முடித்து வருவாங்க அப்போது வந்துட்டு அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறது இந்தமாதிரி கேம்ஸ் தான் அவங்க வந்துட்டு வாலிபாலோ கில்லியோ ஏதோ ஒரு கேம் ஒரு குரூப்பாக மெம்பர்ஸாக சேர்ந்து ஆடினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக ஹேப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் போய்விட்டு டயர்ட்னஸ் ரிலீஃப் ஆகும் அப்புறம் போய்விட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்கன்னால் அடுத்த நாள் வேலைக்கு அவங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீ கிடைக்கும்